கடலூர் மாவட்டத்தில் முன்னாடி நிறைய கிராமத்துலெலாம் இப்போ எங்கள் ஊரெலாம் கிராமம்தான் அந்த கிராமத்துலெலாம் மண் ரோடெலாம் நிறைய இருந்துச்சு அப்படி இருக்கும் போது மழை பெயும் போது அது ரொம்ப ஒலையாய் போக்குவரத்து ரொம்ப கஷ்டமாயிருக்கும் ஒலையா இருக்கிறதுனால நிறைய விபத்தெலாம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் போகிறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் நிறைய காற்று அடித்தாலும் நிறைய புழுதி பறக்கும் மண்ணு ரோடுகிறனால அதுக்கப்புறம் இப்போ வந்து நிறைய சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க மெயின் ரோடில் தார் ரோடு போட்டிருக்காங்க இப்போ பண்ருட்டி போகிற வழியில் ரொம்ப மோசமாயிருந்தது அது எல்லாமே இப்போ ரொம்ப நல்ல விதமாக ரோடு பண்ணி இருக்காங்க அடுத்து வந்து மழையின்மை மழையின்மைன்னு பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படும் போது மழை பெய்யவே பெய்யாது தேவையில்லாத போது இப்போ உளுந்தெலாம் விதச்சிருக்கும் போது மழை பெஞ்சு அது என்ன ஆகுதுன்னால் சுத்தமாக அழுகி போயிவிடுது பயிர் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழுகி போயிவிடுது அதுக்கு அப்புறம் இப்போ குடி தண்ணீர் அது குடி தண்ணீர் குழாய் அதை பற்றி பார்த்தோன்னா எதுக்கெடுத்தாலும் குழி தோண்டிகிட்டே இருக்காங்க ரோடு போடுறதுக்கு இல்லைனா ஃபோன் லைன் வரணும் அப்படின்றதுக்காக எப்போ பார்த்தாலும் குழி தோண்டிகிட்டே இருக்காங்க அப்படி தோண்டும் போது ஏற்கனவே இருக்கிற பைப்பு லைன் அடிபட்டு குடி தண்ணீரெலாமே ஒரு ஒல தண்ணியாக வருது தினமும் இப்போ பேருந்து எடுத்திங்கன்னா முன்னாடியெலாம் கட்டணம் இருந்துச்சு இப்போ வந்துட்டு மகளிருக்கு வந்து பெருசாக பஸ் பேர் எதுவுமே தேவைப்படல சில தனியார் பஸ்சில் போகும் போது காசு தேவை தான்படுது ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் முன்னை விடவே விலை ஒரு ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் அந்த மாதிரி ஏறி தான் இருக்குது ஆனால் மோஸ்ட்லி இப்போ எல்லாேருமே பஸ்சை நம்பி இருக்கிறதில்ல டூவீலர் வச்சு கரெக்டாக போயிவிட்றாங்க ரொம்ப ரேராக தான் டிராவல் பண்ணுறது எல்லாமே ஏன்னால் இப்போ ஒரு டிரஸ் கடை மோஸ்ட்லி ஊரெலலாம் வந்துருச்சு இல்லை வேறு ஏதாவது வேணும்னால் ஆன்லைனில் ஆடர் பண்ணிக்கிறாங்க போக்குவரத்துகிறது கொஞ்சம் கம்மியாக தான் ஆகிருக்கு அதே பேருந்தில் பயணம் செய்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு போகிறதா இருந்தால் இந்த இலவச பேருந்து அதில் போயிக்கிறாங்க ஆனால் மற்றதுல கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது வில